இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் எங்கள் ஊரில் ராசாப்பாளையம் பஞ்சாயத்தில் வந்து யார் தலைவர் அப்படின்னா திருமதி சுந்தரி அவர்கள் அவங்க வந்து தலைவராக இருக்காங்க அப்புறம் வார்டு மெம்பர்னு பார்த்திங்கன்னா பழனிச்சாமி விமலாங்கிறவங்க வார்டு மெம்பராக இருக்காங்க எங்கள் ஊரிலேயே ரெண்டு வார்டு இருக்கறனால ரெண்டு வார்டு மெம்பர் இதில் வந்து கிராம நிர்வாக அதிகாரி வந்து திரு விவேகானந்தன் சார் வந் சாரு அவர் வந்து விவோவாக இருக்கிறாரு அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்எல்ஏவுக்கு எம்எல்ஏ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் வந்து எம்எல்ஏ வந்து திரு ராமலிங்கம் சார் அவர்கள் வந்து எம்எல்ஏ அப்புறம் அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா திரு மகேந்திரன் சார் அவர்கள் அவர் வந்து அவர் வந்து நிறையா ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க எங்கள் ஊ அப்புறம் எங்கள் ஊரில் வந்து பாத்ரூம் க கழிப்பிட வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வீடு தண்ணி பைப்பு அந்த வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமேட்டு நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் பார்த்திங்கன்னா டாக்டர் எஸ் உமா அவர்கள் இவங்க வந்து இவங்களும் எங்கள் ஏரியாவுக்கு வந்திருக்காங்க எதுக்கு அப்படின்னா இந்த தண்ணி வீட்டுக்கு வீட்டு தண்ணி இதுக்கு வந்து வந்து செக் பண்றதுக்கோசரம் டெல்லிலேருந்து ஒரு அதிகாரி சாரும் அப்புறம் கலெக்டர் அம்மாவும் அதுக்கப்புறம் எம்எல்ஏ சார் அவங்கலாம் வந்தாங்க வந்து இதை வந்து எடுத் தண்ணி எடுத்து விட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க தண்ணி எப்படி நல்லா வருதா இல்லை எப்படி பைப் லைனெல்லாம் எப்படி போட்டிருக்காங்க நல்லா சே நல்லா போட்டிருக்காங்களா இல்லை கடமைக்கு உக்காந்து வேலை செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தாங்க அது பார்த்துட்டு அங்கே பார்த்துட்டு அப்புறம் வந்து சரி நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிவிட்டு வந்தாங்க